எனக்கு பிடித்த உணவுனால் சப்பாத்தியும் முட்டை குழம்பும் எனக்கும் எங்கள் பெரிய பையனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிடுவோம் அவன் காலேஜ் விட்டு வந்த உடனே ஊருக்கு வந்தானா ஃபர்ஸ்ட் நாள் அது தான் செய்வேன் அதை வந்து எப்படின்னா இரவில் தான் சாப்பிட பிடிக்கும் மற்ற டைம்ல அதை சாப்பிட மாட்டேன் இரவில் எங்கள் பேமிலியில நாலு பேர் நாலு பேரும் வட்டமாக உட்காந்துட்டு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக சாப்புடுறத பார்த்து எனக்கும் சந்தோசமாக இருக்கும் நானும் விரும்பி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் குலோப்ஜாமுன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி சாப்பிடுவேன்னா நல்லா ஒரு உடனே அப்படியே எடுத்தோம் சாப்பிட்டோம்னு சாப்பிடாம நாலு பேருக்கும் ஒரு நாலு பவுல் வச்சு அதில் ரெண்டு ரெண்டு கொடுத்து அதில் கொஞ்ச கொஞ்சமாக ஸ்லைஸ் ஸ்லைஸ்ஸாக எடுத்து அதை ரசிச்சு ரசிச்சு அது அப்படியே எப்படி சொல்கிறது மென்று அதோடய ஒவ்வொரு ருசியுமே அனுபவிச்சு அது அதுக்கப்புறம் தான் முடிப்பேன் நான் சாப்புடுறது பார்த்து எங்கள் வீட்டுகாரர்லாம் இன்னொன்று கொடுமா நீ சாப்புடுறது பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது அவ்வளோ பொறுமையாக அழகாக சாப்புடுற அப்படி கேட்பாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து வறுத்த இந்த ஃபிரைட் ரைஸ்லாம் வந்து மொட்டை மாடியில் நைட்ல நிலா வெளிச்சத்தில் ஃபிரைட் ரைஸ் எடுத்துட்டு போய்ட்டு மாதம் ஒவ்வொரு மாதமுமே மேலே உக்காந்து நான் பிள்ளைங்களும் உக்காந்து சாப்பிடுவோம் குடும்பத்தோட அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்